ஆமாங்க சொல்லுங்கள் சரி சரிங்க அப்படிங்களா அப்ப யெடிலாம் இருக்காதேங்க நீங்கள் த த நீங்கள் கொடுத்தளவுல தான் தச்சுட்டு போனேன் தச்சுக் கொடுத்தேங்கண்ணா அது நீங்க நீங்க கேட்ட அளவுலதாண்ணா நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டு போன அளவு தான் நாங்கள் தச்சுருக்குறோங்கண்ணா சரி சரிங்கண்ணா இல்லைங்கண்ணா அது ஏற்கனவே தச்சாச்சுங்கண்ணா இதுக்குமேலே அது ஒன்றும் தொ தொட முடியாதுங்கண்ணா கை வைக்க முடியாதுங்கண்ணா அதனாலே நேரில் வாங்கண்ணா ஒரு தடவை என்னங்கிறதை பார்க்கலாங்கண்ணா என்ன பண்லாங்கிறதை அது அண்ணா ரேட்டு வேணால் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தால் பார்த்து பண்ணிக்கலாங்கண்ணா அது ஒன்றும் பிரச்சுனை இல்லைங்கண்ணா மற்றபடி துணி வேணால் கொண்டு வாங்கண்ணா பார்த்துக்கலாங்கண்ணா நேரில் அது என்னங்கிறதை ஆனால் அது நீ ஏன்னால் நீங்கள் நீங்கள் கொடுத்தளவுல தாண்ணா நானும் தச்சேன் நீங்கள் உங்கள் கண் முன்னாடி தான் நீங்கள் நீங்கள்தான் அளவு கொடுத்திங்க உங்கள் கண் முன்னாடி தான் அளவெடுத்து எல்லா அளவு எழுதி உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சு தான் கண் முன்னாடி தச்சதுதாங்கண்ணா அது ஒன்றும் அளவு ஒன்றும் மாறி போவதுக்கில்லைங்கண்ணா மற்றபடி அ அது உங்களுக்கு அந்த இடத்துல அதுதான் கரெக்டாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணா அது அதனால் அது அப்படி கரெக்டாக தச்சுருப்போன்னு நினைக்கிறேங்கண்ணா நாளைக்கி நாளைக்கேனால் முடியாதுங்கண்ணா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுங்கண்ணா இப்ப இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பெரிய ஆடர்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குங்கண்ணா அததெலாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கப்புறம் வந்திங்கன்னால் தான் பரவா பரவாயில்லைங்கண்ணா ஆ நாளைக்கு மறுநாள் கொண்டாங்கண்ணா அப்புறம் என்னங்கிறது பார்த்துட்டு ஆனால் துணி ரெடியாவறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா நீங்கள் நேரில் வாங்க மற்றபடி விலையெல்லாம் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க நே நம்ம நேரில் வந்து முன்னே ஒரு அஞ்சு பத்து முன்னே பின்னே இருக்கிறத பார்த்து பண்ணிக்கலாங்கண்ணா பண்ணிக்கலாங்கண்ணா பார்க்கலாம் நீங்கள் நேரில் கொண்டு வாங்க நேரில் வாங்கண்ணா பண்ணிக்கலாங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்க